மாடுகள் வந்து நம்ம நம்ம சொந்த இடத்துல ஷெட்டடிச்சி நீட்டாக நெழல் கூடம் கட்டி அதுக்கு மரமெலாம் பக்கம் பக்கம் வச்சு வளர்த்தி நெழலா இருக்கிறத்துக்கு இந்த மாதிரி இடத்துல மாடுங்களை மேய்ச்சிங்கன்னா மாட்டுக்கு எந்த நோயும் வர்றதில்லை வெட்ப தட்ப நிலைக்கும் ஏற்ற மாதிரி மாடு வெய்யில்லேயும் இருக்கும் சில டைமில் பனி பெய்யும் சில டைமில் மழை பெய்யும் சில டைம் வெய்யில் அதிகமாக இருக்கும் அதுக்குத் தகுந்த மாதிரி இடத்த மாற்றி மாற்றி பிடிச்சி கட்டுவோம் தேவைக்கேற்ற தண்ணீரும் இருக்கும் இது இல்லாமல் மாடுங்க வந்து மானாவாரி எடத்துல இப்போ மேய்ஞ்சினு வரும்போது இந்த ப்ளாஸ்டிக்கு போன்ற பொருளுகள்லாம் மே தின்னுடும் அதுங்களுக்கு தெரியாது காகிதம் ப்ளாஸ்டிக்கு இந்த சில டைமில் வந்து இந்த புல்லுல சுற்றி வர நூலு இதுங்கெல்லாம் கூட மாட்டி சில நோயிங்க வ் வரும் அதை மாதிரி நோயிங்க வரும்போது நம்மளுக்குத் தெரியும் மாடு ஏன் இன்னிக்கு சரியாக புல்லு தின்னலை ஏன் இது பண்ணல அப்படின்னு பார்க்கும்மோது அந்த மாதிரி டைமில் பார்த்து டாக்டருங்களுக்கு தெரிஞ்ச டாக்டருங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அதை வந்து இன்ஜெக்ஷன் எதனா போடுவாங்க போட்டு அதுக்குத் தகுந்த மாதிரி ச மருந்துங்க தருவாங்க நல்லாகிடும் இது மோசமான பாதிப்பும் வரும் சில டைமில் நல்லாவும் இருக்கும் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசலாம் இது இந்த மாடுங்க வந்து நல்லாவும் நம்ம சொந்த நெலத்தில் வச்சுன்னு மேய்க்கிறத்துக்கு வீட்டோடு வச்சுன்னு பராமரிக்கிறத்துக்கு இருக்குது இதை பற்றி இனி இன்னும் என் நிறைய பேசலாம்